நான் இந்த மொபைல் ஃபோனை வந்து ஆன்லைனில் வாங்கினதுனால ஒரு சிலர் வந்து அதில் இப்போ ரிவ்யூ கொடுத்துருக்கறது என்னன்னா ரீகண்டிஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபோனை இல்லைன்னா ஒரு சுமால் கம்பளைண்ட் இருக்கும் அது கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து உங்களுக்குத் தெரிய வரும் சின்னச்சின்ன பிரச்சனை இருக்கிற ஃபோன் மட்டும் தான் வந்து ஆன்லைனில் கொறைஞ்ச விலைக்கு விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அந்த ரிவ்யூ தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னால் கொஞ்ச நாள் கழித்திட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்தமாதிரி கம்பளைண்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம அதை ரிட்டன் பண்ணவும் முடியாது ஏன்னால் ஒரு வாரம் தான் நமக்கு ரிட்டன் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சினா நம்ம ரிட்டன் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு வாரம் கழித்து நமக்கு அந்த பிரச்சனை வர மாதிரி இருந்ததுனா நம்ம அதை ரிட்டன் பண்ண முடியாது அது வந்து பெரிய ஒரு பு இழப்பீடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அதேமாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்குற ஃபோன் சார்ஜு போட்டோம்னால் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது முன்னாடி நான் வந்து வேறு மாடலு ஃபோன் வச்சிருந்தேன் சாம்சங் ஃபோனு அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது ஆனால் விவோ ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ஹீட் ஆகுது எதனாலன்னு கேட்டதுக்கு என் நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னால் இது கொஞ்சம் வேகமாக சார்ஜ் ஆகுறதுனால் உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்குற மாதிரி இருக்குது எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா ஒரு வேளை வெடித்திடுமோ அப்படினு ஒரு பயமாக வேறு இருக்குது அந்த ஃபோனை வந்து அதிகமாக ஹீட் ஆகிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னால் வெடிவெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னால் பேட் பேட்ரி ஓவர் ஹீட் ஆணுச்சின்னால் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்தமாதிரி சந்தேகங்கள்லாம் எனக்கு அதிகமாக வருது இதில் மெயின் கம்பளைண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டிங் அதிகமாக ஆகுது அதேமாதிரி நம்ம ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லை வந்து வேணா வீடியோ படுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா உடனே நமக்கு சார்ஜ் வந்து அதிகமாக டவுன் ஆகுது இதுவும் வந்து ஒரு எப்போதுமே ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ப்ராடெக்ட்டில் தெரியுது இது ரெண்டை தவிர வந்து மற்றது பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூ கொடுத்துருக்குறவங்கள வந்து நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு தெரில அந்த ப்ராடெக்ட்டை பற்றி அவங்க வந்து சரியா கொடுக்காத மாதிரியே இருக்குது அதாவது வந்து சீக்கிரம் பிராப்லம் வருது கொஞ்ச நாளில் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிலே வந்து டல் ஆயிடும் அப்புறம் கீழே போட்டிங்கன்னால் உடனே ஃபுல்லாகவே டோட்டலாக உடஞ்சிடும் அதுக்கான சேஃப்ட்டியே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்குது